ஹலோ சார் ஆ சார் நாங்கள் சிவகங்கைலந்து பேசுகிறோம் கேப் டிரைவர் தானே ஆ ஒன்னுல்லை சார் எங்களுக்கு வேட்டங்குடியில் அப்படிங்கிற பறவைகள் சரணாலயத்துக்கு நாங்கள் போகணும் நீங்கள் எங்களை அந்த ஒரு டிரிப்பு சுற்றிக் காட்டுனா எங்களுக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ உங்கள் உங்களுக்கு நாங்கள் தரணும் ஓ அப்படிங்ளா சரிங்க சார் நாளைக்கு ஓ அப்படிங்ளா சரிங் சார் நீங்கள் அது எவ்வளோ வேணாலும் போட்டுங்க எங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் அந்த அந்த ஊருக்கு நாங்கள் போகணும் வேட்டங்குடி அப்படிங்கிற ஊருக்கு போகணும் சார் அதனால் நீங்கள் அங்கே சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ருக்கில்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டயே நீங்கள் நீங்கள் நில்லுங்கள் நாங்கள் வந்துறோம் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துருங்க சார் போயிவிட்டு அப்புறம் வந்து அங்கே சுற்றிட்டு கோவில் ஒன்று போயிருக்கணும் சார் கோவிலுக்கும் போயிவிட்டு தான் திரும்ப வரா மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வெயிட்டிங் சார்ஜ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துங்க ஆ சரிங்க சார் அப்புறோம் பீச்சிக்கும் போக வேண்டியது இருக்கும் சார் அதுக்கும் போயிவிட்டு சுற்றிட்டு மறுநாள் காலையில் தான் வரா மாதிரி இருக்கும் சார் ஆ சரிங்க சார் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு இல்லை சார் நான் மொத்தமாக கேட்கறேன் இப்போ நீங்க காலையில் அழைச்சிகிட்டு போயிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கு டோட்டலாக எவ்வளோ வருன்னு கேட்கறேன் ஓ அப்படிங்ளா சரி ஓகே சார் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துறீங்களா இது உங்கள் நம்பர் தான நான் இந்த நம்பருக்கே கால் பண்ணிக்கிறேன் ஓகே சார் தேங்க் யூ